விவசாயம் கால்நடை வளர்ப்பு சிறு வணிகம் மற்றும் தட்டச்சு பழுது பார்த்தல் மாவு மில் கோழி அல்லது பால் பண்ணை போன்ற உள்ளூர்த் தொழில்களில் அந்நிறுவனத்தின் நிறுவனர்களே தங்களது குழந்தைகளுக்குக் கற்றுக் கொடுக்கின்றனர் பயிர்கள் மற்றும் பிற தொழில்கள் பற்றியும் அவர்களது பெற்றோர்களே குழந்தைங்களுக்குக் கற்று கொடுக்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் பள்ளிக்குச் செல்லும்பொழுது ஆசிரியர்களும் இத்தொழில்கள் பற்றி குழந்தைகளுக்கு விளக்கமாகக் கற்பிக்கின்றனர்